ஹலோ இது வெங்கடேஷ்வரர் சூப்பர் மார்க்கெட்டா எங்களுக்கு கொஞ்சம் பழம் வேணும் எங்களுக்கு வந்து ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும்தாங்க வேணுங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸா வேணுங்க இல்லைங்க எனக்கு டெலிவெரி தாங்க வேணும் டெலிவெரி தான் எங்களுக்கு ஆப்பிள் ஆரஞ்ச் அண்ட் கொய்யா வேணும் ஆப்பிள் வந்து ஃபைவ் கேஜி ஆரஞ்ச் வந்து த்ரீ கேஜி கொய்யா வந்து டூ கேஜிங்க இதெல்லாமே எனக்கு வந்து ஆட்ரு தான் வீட்டுக்கு தான் வரணும் எனக்கு வந்து ஃப்ரைடே வேணுங்க ஃப்ரைடே வேணுங்க

ஆ பண்ணிவிடுவோங்க பண்ணிவிடுவோங்க இந்த நம்பர் தானேங்க ஆ நாங்கள் கேஷ் ஆன் டெலிவெரியே பண்ணுறோங்க எங்களோடய டெலிவெரி அட்ரஸ் வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறீங்களாங்க த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் மருவன் ஸ்ட்ரீட் பேர்பெரியாங்குப்பம் பேர்பெரியாங்குப்பம் தான் போஸ்ட்டு சிக்ஸ் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ த்ரீங்க பின்கோடு ஃபோன் நம்பர் வந்து நையன் ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஒன் த்ரீ ஃபோர்ங்க ஆ நாங்கள் வ ஆ ஆக்ட்டிவேஷனில் தாங்க இருக்குது நாங்கள் தாங்க எடுப்போம் எனக்கு கரெக்ட் டைமில் டெலிவெரி பண்ணிடனுங்க அதுவும் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸா டெலிவெரி பண்ணுங்கள் ஆ நீங்கள் டேஸ் எனக்கு வந்து ஃப்ரைடே வேணுங்க கண்டிப்பாக ஃப்ரைடே வந்துடணுங்க ஆ ஆ ஓகேங்க ஓகே ஆ ஆ ஓகேங்க

நாங்கள் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்ககிட்ட கேட்டோங்க அவங்க சொன்னாங்கங்க ம் நல்ல மார்க்கெட்டுந்தான் சொன்னாங்கள் அதனால் தான் உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தோங்க ம் ஆ ஓகேங்க தேங்க்யூங்க